பாடகர் பாடுவததை வந்து நான் நேரில் கேட்டுருக்கேன் என்ன எப்போ அப்படினா வந்து எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து திருவிழாலாம் நடக்கும் திருவிழாலாம் நடக்கும் போது வந்து அங்கே அந்த கிராமத்தில் திருவிழா முடிஞ்சு ஆர்கெஸ்ட்டாலாம் வைப்பாங்க தெரியுமா அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து சின்ன பொண்ணு அவங்கள வந்து கூப்பிட்ருந்தாங்க அவங்களோட இசைக் கச்சேரி தான் வந்து எங்களோட கிராமத்தில் வந்து நடந்துச்சு அதை நாங்கள் பார்த்தோம் நேரில் பார்க்கம்போது ரொம்ப அழகாக பாடுனாங்க எப்படி டிவியில எப்படி பார்ப்போமோ அவங்கள நேரில் பார்க்குற அனுபவம் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு நிறைய கிராமிய பாடல்கள் கிராமிய பாடல்கள்லாம் வந்து நிறைய அவங்க வந்து பாடுனாங்க நல்லாவே இருந்துச்சு டிவியில பார்க்குறத்துக்கும் நேரில் பார்க்குறத்துக்கும் வந்து நல்லாவே ஒரு நல்ல அனுபவம் வந்து கிடச்சிச்சி நான் வந்து எந்த பாடகரை வந்து நேரில் பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்றேன் அப்படினா ஏஆர் ரகுமான் பார்க்கணும் எந்த பாடகரோட பாட்டை வந்து நேரில் நேரடியாக கேட்க விரும்புனேன் அப்படினா அது வந்து ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமானோட பாட்டை வந்து நான் வந்து நேரடியாக கேட்கணும் அப்படினு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படினா அவங்களோட பாட்டு வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேந்தே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மெலோடிஸாக இருக்கட்டும் லவ் சாங்காக இருக்கட்டும் எந்த சாங்காக இருந்தாலுமே பிடிக்கும் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட பாட்டும் எனக்கு பிடிக்கும் ஏன் அப்படினா அவங்க பாடுற கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை யார் பாடிருக்காங்க அப்படினு நான் சின்ன பிள்ளையில கேட்கும் போது அனுராதா ஸ்ரீராம் அப்படினு சொன்னாங்க ஸோ அவங்களோட பாட்டை வந்து பிடிச்சதுனால அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருச்சி அதனால வந்து அவங்க வந்து அவங்கள வந்து நேரில் பார்க்கணும் அவங்களோட அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாட்டை வந்து நேரில் கேட்கணும் அப்படினு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது எப்போ நடக்கும்னு தெரில ஆனால் இவங்க ரெண்டு பேரோட பாட்டை தான் வந்து எனக்கு நேரில் கேட்கணும் அப்படிங்கிறது ஆசை